எக்ஸ்கியூஸ் மி சார் சார் ஐ யம் கார்த்திகேயன் ஐ யம் நியூலி ஜாய்ண்ட் யுவர் கம்பெனி ஸோ ஐ நீட் த சேலரி டீட்டைல்ஸ் ஆஃப் த கம்பனி பேசிக் சேல்ரி என்னென்னு சொல்லி கொஞ்சம் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சேல்ரியில் ஏதும் இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்குமா சார் ஓகே சார் இந்த போனஸ்ஸெலாம் உண்டா சார் ஓகே சார் போனஸ் எந்த டைமில் கிடைக்குங்க சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்